வணக்கம் இந்திய திரைப்படங்கள் ஆரம்பத்தில் பார்த்தோம்னா புராணக்கதையெல்லாம் அடிப்படையாக வச்சு ராமாயணம் மகாபாரதத்தை அடிப்படையாக வைச்ச படங்கள் தெலுங்கு ஹிந்தி தமிழ் எல்லா மொழியிலையும் வந்துகிட்ருந்துது அதற்கு பிறகு சமூக கதைகள் வந்தபோது வட இந்தியாவில் சத்திய ஜித்ரே அவர்களுடைய பதே பாஞ்சாலியும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திச்சா அதற்கு பிறகு ஷியாம் பெனகல் மெர்னாலம்சன் போன்றவர்களுடைய இந்திய திரைப்படங்கள் உலகத்தரத்திற்கு இருந்தது அதில் கதைகள் மிக சிறப்பாக பாராட்டப்பட்டுச்சு அதற்கு பிறகு தமிழ் நாட்டில் பார்த்தோம்னா சத்திய ஜித்ரே தமிழகத்தின் சத்திய ஜித்ரே என்று சொல்லக்கூடிய அளவில் கே பாலச்சந்தர் பிதாமகர் அச்சமில்லை அச்சமில்லை தண்ணீர் தண்ணீர் வறுமையின் நிறம் சிவப்பு அப்படிங்கிற படங்களெலாம் சமூக அக்கறையோடு எடுக்கப்பட்ட படங்களாக இருந்தது கேரளாவில் பார்த்தோம்னா அடூர் கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் எலிப்பாத்தாயம் அனந்தரம் ஓரிடத்து ஓரிடத்து என்ற படத்தை அரவிந்துங்கிறவர் எல்லாம் ரொம்ப சிறப்பாக வித்தியாசமான கதை அமைப்புகளில் எடுத்திருந்தாங்க ஆந்திராவில் பார்த்தோம்னா கே விஸ்வநாத் அவர் எடுத்திருந்த சங்கராபரணம்ங்கிறது கர்நாடக சங்கீதத்தை குறித்த ஒரு அற்புதமான படமாக இருந்தது அதேமாதிரி பரதநாட்டியத்திற்கு திரு கமலஹாசனோடு சேர்ந்து சலங்கை ஒலி ரொம்ப அற்புதமாக எடுத்திருந்தாரு சத்திய ஜித்ரே ஷியாம் பெனகல் மெர்னாலம்சன் பாலச்சந்தர் அடூர் கோபாலகிருஷ்ணன் கே விஸ்வநாத் போன்ற இந்திய இயக்குனர்கள் இந்திய திரைப்படங்களை உலகத்தரத்துக்கு கொண்டு போனாங்க இசையை பற்றி பார்த்தோம்னா கர்நாடக சங்கீதத்தை பேஸ் பண்ணி கேவி மகாதேவன் எம்எஸ் விஸ்வநாதனெலாம் இசையமைத்த போது ராகங்கள் அடிப்படையில் அமைத்த போது இளையராஜா வந்தபோது அந்த கர்நாடக இசை கிராமியம் மேற்கத்தியமெல்லாம் கலந்து இசையமைத்தார் மிக சிறப்பாக இருந்தது அவரிடம் இருந்த மாணவராக இருந்த ஏஆர் ரகுமானும் ஒரே படத்தில் ரெண்டு ஆஸ்கார் விருதை வாங்கி நமக்கு பெருமையை ஏற்படுத்திக் கொடுத்துருக்காரு ஈவன் தமிழ்ல வந்து அழகன் வானமே எல்லை படங்களில் இசையமைத்த மரகத மணி இப்போ சமீபத்தில் ராஜமௌலியோட படத்தில் ஆர்ஆர்ங்கிற படத்தில் நாட்டுக்குத்துக்கு ஆஸ்கார் விருது வாங்கியிருக்காரு நடிகர்களில் நடிகர் திலகம் சிவாஜி எம்ஜிஆர்யெலாம் ரசித்தாலும் வீரபாண்டிய கட்டபொம்மன் சத்ரபதி சிவாஜியெல்லாம் நடித்த நடிகர் திலகம் சிவாஜியாகவே நாங்கெல்லாம் அவரை ரசித்து வாழ்ந்துருக்கோம் ஒம்பது வேடங்களில் நடித்து நவராத்திரி படம் மிக சிறப்பாக இருந்தது அதை முறியடிக்கிற மாதிரி இப்போ இருக்கிற நடிகர் கமலஹாசன் உலகநாயகன் தசாவதாரம் படத்தில் பத்து வேஷம் பண்ணிணாரு அதனால் கதை வசனம் இசை பாடல்கள் எல்லாத்துலையும் முந்தி சந்திரபாபு ஈவன் பானுமதிங்கிறவங்க கமலஹாசன் வந்து சகலகலா வல்லவனாக இருக்கார் பாடகர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னால் டிஎம் சௌந்தர்ராஜன் சீர்காழி கோவிந்தராஜன் எல்லாேருமே நல்லா பாடினாலும் கர்நாடக சங்கீதம் தெரிந்து பாடக்கூடிய யேசுதாஸ் யேசுதாசனாக இருந்தாலும் அவர் மிகச்சிறப்பாக ஹரிவராசனம்னு ஒரு பாட்டு கேரளாவில் கோயில்லேயே பாடப்படுது கண்ணதாசன் பாடல்கள் ரொம்ப அழகா பாதி மனதில் தெய்வமிருந்து பார்த்துக் கொண்டதடா மீதி மனதை மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடான்னு ரொம்ப அருமையான பாடல் தத்துவ பாடல்கள் எழுதுனாரு அதை உள்வாங்கிய நடிகர் கமலஹாசனும் கடவுள் பாதி மிருகம் பாதின்னு எழுதுனாரு ஆக இந்திய திரைப்படங்கள் இசை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்துகிட்ருக்கு அதில் இயக்குனர்களும் நடிகர்களும் பாடகர்களும் மிகச்சிறப்பான முறையில் இந்திய தேசத்தின் பெருமையை வளர்த்துட்ருக்காங்கங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை